நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் செஞ்ச மிக பெரிய சாதனையாக நான் எதை பார்க்கிறன்னா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டது தான் ஏன் இதை சாதனையாக சொல்கிறன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மாவை வந்து யாரும் வயசானவங்களை வயசானத்துக்கப்புறம் அவங்களை வந்து ஒழுங்காக பார்த்துக்கமாட்றாங்க அவங்களை வந்து முதியோர் இல்லம் அந்த மாட்ட சேர்த்துவுட்றாங்க ஆனால் அது வந்து மிக பெரிய தவறுங்கறதை அவங்க போக போக தான் உணர்வாங்க ஸோ நான் வந்து அதனால் எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லதாக நல்லா பார்த்துகிட்டதே என்னோடய சாதனையாக நினைக்கறேன் அதே சமயம் அது வந்து ஒவ்வொரு மகனுடைய ஒரு கடமை தான் அது நான் வந்து ஒரு சாதனையாக சொல்கிறேன் நான் வந்து அம்மாக்கு வந்து அறுவத்தஞ்சு வயது எங்க அப்பாக்கு வந்து எழுபது வயது இப்போ வரைக்கும் நான் நல்லா பார்த்துகிட்டு இருக்கேன் இனிமேலும் நான் நல்லா பார்ப்பேன் அதே சமயம் ஏன் மற்றவங்களும் எல்லோருமே அவங்க அப்பா அம்மாவை வச்சு நல்லா பார்த்துக்கணும் எந்த வித குறையும் இல்லாமல் வயதான காலத்தில் அதே சமயம் எங்கள் அப்பா அம்மாவை வந்து நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கேன் எங்கேன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் இருக்கற மக்காங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்கள் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதை வந்து நான் சம்பாதிச்சி என்னுடைய சொந்த காசில் வந்து நான் வந்து அவங்களை கூட்டிட்டு போனேன் அதே சமயம் அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த ஆசையையும் நான் நிறவேத்தி வச்சேன் அதுக்கு அடுத்து நான் வந்து செஞ்ச சாதனை என்னென்னா எங்கள் அக்காவை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது அதுவும் ஒரு கடமை தான் ஆனால் இப்போது உள்ள இதில் அதை அதையும் யாரும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் நான் எல்லோருமே பண்ணணும்னு விரும்புகிறேன் இதை வந்து நான் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வந்து நான் நல்லபடியாக என்னோடய சொந்த செலவில் நான் உழைச்சி சம்பாரித்ததுல எங்கள் அக்காக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அதே சமயத்தில் எங்கள் அக்காவையும் நான் போக ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் கூட்டிகிட்டுப்போய் அவங்களை வந்து கூட்டிகிட்டு போனேன் நான் அதுக்கப்பறம் என் நண்பர்களுக்கு என் நண்பர்களுக்கு கூட உதவி செஞ்சேன் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் வந்து நான் உதவி செஞ்சேன் ஏன் இதெல்லாம் நான் சாதனைனு சொல்கிறன்னா இப்போ வர காலகட்டத்தில் வந்து உதவிங்கிறது யாருமே பண்ணமாட்றாங்க அதுவும் பண உதவினா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அதை பண்ணுறதே ஒரு சாதனை தான் ஸோ அதனால் எல்லோருமே எல்லோருக்கும் நம்ப கொடுத்து அவங்களையும் திருப்திபடுத்தி நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்தோம்னால் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளையும் அவங்கள் வாழ்த்துவாங்க இதுவே இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் வந்து இப்படி பண்ணுறது அதேமாட்டாக எல்லோருமே பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுங்க இதுதான் என்னோடய கருத்து